வணக்கம் தமிழில் ஜெயகாந்தன் சுஜாதா லா ச இராமாமிருதம் போன்ற பல அற்புதமான எழுத்தாளர்களின் சமூக கதைகளை புத்தகங்களாக வாங்கி படித்திருக்கிறேன் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் கல்கி பத்திரிகையில் வரும்போது அதை அந்த வாராம் வாரம் அதிலிருந்த அந்த பக்கங்களை கிழித்து தைச்சி படி பொன்னியின் செல்வன் பலமுறை படித்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய புத்தகங்கள் சுஜாதாவின் விஞ்ஞானம் அடிப்படையாக கொண்ட அறிவியல் அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் என் இனிய எந்திரா போன்றவை படித்ததோடும் இல்லாமல் பத்திரிகைகளாக எங்கள் பள்ளி கல்லூரி காலங்களில் குமுதம் ஆனந்த விகடன் கல்கி ராணி சாவி கல்கண்டு போன்ற பல பத்திரிக்கைகளை படிக்கும் வாய்ப்புகள் எங்களுக்குக் கெடைச்சிருக்கு எல்லாம் வாரம் வாரம் வாங்கி படிப்போம் குழந்தைகள் பத்திரிக்கைகளாக இருந்தால் அணில் கோகுலம் வாண்டு மாமா போன்ற பத்திரிக்கைகளும் நிறையா படித்திருக்கோம் அது மட்டும் இல்லை எனக்கு என்ன சிறப்புன்னா அந்த பத்திரிக்கைகளை படிச்சுட்டு நானே தேனேடு அல்லது அமுதம் என்ற பெயரில் ஒரு கையெழுத்து பத்திரிக்கையை எழுதி என் நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்வேன் அதில் ஓவியம் கதை கட்டுரை எல்லாம் நானாக எழுதியிருப்பேன் ஒரு எழுத்தாளராக ஆசிரியர் ஆகணுங்கிற ஆர்வமாக இருந்ததினால எல்லா பத்திரிக்கைகள்லேயும் குறிப்பாக குமுதம் ஆனந்த விகடன் கல்கி போன்ற பத்திரிக்கைகள் படிச்சுட்ருந்தோம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு இலக்கிய நண்பர் மூலமாக கணையாழின்னு ஒரு பத்திரிக்கை அற்புதமானது சேலத்திலிருந்து பரந்தாமன் அப்படிங்கிற ஒருத்தர் எங்கள் பக்கத்துலேயே குடி இருந்தவர் அவர் ஃ அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையை நடத்திட்டுருந்தாரு ஃ ங்கிறது ஒரு ஆயுதம் ஆயுத எழுத்து என் எழுத்தே ஒரு ஆயுதம்னு அவர் நடத்தி இருந்தார் அதில் புதுமையாக லா ச இராமாமிருதம் பல புதிய எழுத்தாளர்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பத்திரிக்கைகள் படிப்பது தொடர்ந்தது இப்போது வலைப்பதிவுகளும் செய்தித்தாள்கள் தினத்தந்தி மாலைமலர் அந்த தினத்தந்திலாம் அந்த காலத்தில் சிந்துபாத் அப்படிங்கிறது குழந்தைங்கள் ஆர்வமாக காமிக்ஸ் மாதிரி படிச்சுட்ருந்தோம் புத்தகங்கள் புத்தக வாசிப்பு அதில் எங்களுக்கு எப்பயுமே நேசிப்பு இருந்திருக்கு புத்தகங்கள் மனிதனுக்கு சிறந்த ஆயுதம் புத்தகங்களை கையில் எடுத்தால் ஆயுதங்கள் தோற்கும் அப்படிங்கிறது தான் சிறப்பான பழமொழி நன்றி